நீச்சல் அடிக்கும்போது நீச்சல் கற்றுக்கும் போதும் காயம் காயங்கள் ஏற்படாமல் இருக்க இங்கே வந்து கிராமத்தில் வந்து எச்சரிக்கையாக வந்து எச்சரிக்கையாக வந்து நாம்ம பாதுகாப்பாக அந்த கற்றுக்கும்போது ஒரு உடைய வந்து நாம்ம சாதாரணமாக இங்கே கிராமத்தில் என்ன உடைய போடுவோமோ அதேமாதிரி சாதாரணமாக ஒரு அதுதான் இங்கே என்ன சொல்கிறது டிரௌசருன்னு சொல்லுவாங்க அதை டிரௌசரு இல்லைன்னா ஒரு ஜட்டி இதுதான் வந்து இங்கே உள்ளாடை மாதிரி அது அதை மா அதை மாட்டிக்கினு நாங்கள் குளிப்போம் நீச்சல் கற்றுக்குவோம் அது காயம் படாமல் இருக்கிறத்துக்கு வந்து அதை எச்சரிக்கையாக அந்த கிணத்துலையோ அந்த குளத்துலையோ மற்ற மற்ற இருக்குது சொல்ல திட்டான பகுதியில் போய் கற்றுக்கணும்னா அந்த மண்ணில் அந்த பூமியை வந்து உராச்சி மா மண்டைலேயோ கையிலேயோ கால்லேயோ வந்து அந்த ரத்தங்கள் ஏற்படும் அந்த கீரல் ஏற்படும் கீரல் ஏற்படாமல் இருக்கிறத்துக்கு என்ன பண்ணுவேன் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப பாதுகாப்பாக நாம்ம வந்து கற்றுக்கணும் அதேமாரி நீச்சல் கற்றுக்கறதுக்கு அந்த கண்ணில் தண்ணி ஏற்படாமல் இருக்க கண்ணாடி போட்டுக்கினு அந்த க தலையில் வந்து இது பண்ணுவோம் குல்லா போட்டுக்கினு நாம்ம வந்து எச்சரிக்கையாக வந்து நீச்சல் அடிக்கலாம் நீச்சல் கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பான உடை அந்த பாதுகாப்பான உடைய போடும்போது நாம்ம எந்தவிதமான நமக்கு வந்து எ ஒரு உடம்புக்கோ நம்ம உயிருக்கோ மற்ற மற்றதுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது சேதாம எ சேதாரம் ஏற்படாமல் இருக்கிறத்துக்கு இந்த பாதுகாப்பு அனைத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம்